ஹலோ ஆ கார்த்திகேயன் சாரா ஆ இல்லை சார் பூசாரி வேணும்னு கேட்டு பக்கத்தில் இருக்க வீட்டில் பேசியிருந்தோம் அதுதான் உங்களை கான்டேக்ட் பண்ண சொன்னாங்க ஹலோ கேட்குதா ஆ இல்லை எனக்கு வந்து இன்னும் மேரேஜ் ஆகலை வீட்டில் பொண்ணு பார்த்துக்கிட்ருக்காங்க அதுக்கு தான் பூசாரி உங்களை கான்டெக்ட் பண்ணி என்ன பண்ணலாம்னு கேட்கதான் ஆ சரி ஓகே

இல்லை ம் நெக்ஸ்ட் வீக்கா ஆ ஓகே ஒன்றும் பிரச்சின இல்லை நெக்ஸ்ட் வீக்கே வச்சுக்கோங்க நான் நம்பர் தரேன் நீங்கள் டைரெக்ட்டாக வீட்டுக்கு வந்துடுங்க எவ்வளோ சார்ஜ் வாங்கிறீங்க நீங்கள் ஆ ஒரு பூஜைக்கு ஐயாயிரம் ரூபாய் வாங்குறீங்களா சரி ஓகே அதுக்கு என்னென்ன சாமான் வேணும் எல்லாம் லிஸ்ட்டு போட்டால் வாங்கி வச்சுடுவேங்க ஆ ஆ சரி ஹலோ கேட்குதா சொல்லுங்கள் ஆ கேட்குது கேட்குதுங்க ஆ சரி சரி ஓகே ஓகே என் வீட்டில் வந்து பொண்ணு பா பார்த்துகிட்ருக்காங்க ஒன்றும் கிடைக்கல அதுக்கு தான் வந்து பூசாரியை கான்டேக்ட் பண்ண சொல்லுன்னாங்க ஆ சரி ஓகே உங்களை நம்பி தான் வரேன் நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்துடுங்க சரி நெக்ஸ்ட் வீக்கு கால் பண்ணுறேன் டைரக்டாக வீட்டு வந்துடுங்க ஓ ஓகே தேங்க் யூ தேங்க் யூ